அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நல்லா பாட்டு வந்து பாட்டு வந்து ஒரு வகையான ஒரு கலை தான் அந்த கலையில் வந்து நம்ம வந்து முக்கியமான கலை வந்து நிறையா இருக்குது அதில் வந்து பாட்டு வந்து ஒரு கலை இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தவங்க பாடுவாங்க அந்த பாடுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஓர் விதமான பாட்டு க்ளாஸிக் பாட்டு எல்லாம் பாடுவாங்க அதில் வந்து நானும் சூப்பராக பாடுவேன் அந்த பாடும்போது என்னா ஆகுதுன்னா நிறைய வாய்ஸ் நம்மளுக்கு உடம்புல நல்லது நடக்கும் நிறையா நடக்கும் அப்புறோம் வந்து நம்ம வேலையில் இருக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாடணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ஏஜலேயும் ஒவ்வொரு வயிசுலேயும் ஒவ்வொரு பாட்டு ம வாய்ஸ்க்கு மாறும் அப்போ வந்து நம்ம ட்யூன் மாற்றுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ட்யூன் மாற்றணும் மாத்துறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறப்ப ஒரு பாட்டு வரும் அப்போ வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வரும் எல்லா இடத்துலையும் ஒரு பாட்டு இருக்கும் அது மாரி பாட்டு வரும்போது வேலையில் செய்யும் போது ஒரு நல்ல பாட்டு பாடணுன்னா அப்போ வந்து நிறையா நான் பாடுவேன் அதில் வந்து எஸ்பிபி பாட்டு நல்லாருக்கும் அந்த எஸ்பிபி பாட்டு நல்லாருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நான் நல்லா ரசித்து கேட்பேன் ரசித்து கேட்கும் போது அந்த வேலையில் செய்யும் போது வேலையில் ஸ்ட்ரெஸ்லாம் குறையும் அப்புறோம் என்ன பண்ணுவேன் நான் சூப்பராக அந்த வேலை செய்கிறப்பையே அந்த பாட்டுலாம் கேட்டுட்டு பாட்டு கேட்டதுக்கப்புறோம் அது பாட்டு எப்படி இருக்குது என்ன ட்யூனில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு நல்லா பாடுவேன் நான் வந்து பேசிக்காக சூப்பராக நல்லா பாடுவேன் அது நல்லா பாடும் போது அந்த ட்யூன்லே அது சுருதி எல்லாம் கரெக்டாக வ கரெக்டாக பாடிட்டு அதுக்கப்புறோம் அந்த பாட்டோடய உள் மேலே போய் என்ன கலை என்ன இருக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சிப்பேன் அதுக்கப்புறம் பள்ளியில் இருக்கும் போது பள்ளியில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாக பாட்டு இருக்குது ஆனால் பாட்டு வந்து பிடிச்ச பாட்டை தான் பாட முடியும் பாடும் போது நம்மளுக்கு வந்துட்டு எல்லா பாட்டும் நம்ம பாட முடியாது இப்போ வேலையில் இருக்கும் போது வேலை செய்கிறம் போது ஒரு பாட்டு பாடுவோம் பள்ளியில் இருக்கும் போது ப பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது ஒரு பாட்டு பாடணும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது பாட்டு பாடும் போது இவங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கும் அந்த பாட்டு நம்ம பாடுவோம் அதே பசங்களுக்கு பிடிக்கலனா நம்மளுக்கு வேறே பாட்டு மாறிடுவோம் நம்மளுக்கு நம்மளுக்கு வாய்ஸ் நல்லா இல்லைன்னாலும் நம்ம பாட்டு நம்மளுக்கு பிடிக்கும் அதே மாரி நிறைய நான் பாட்டு பாடுவேன் அந்த பாட்டில் வந்து நிறையவே ப இப்போ என்ன பாட்டு பிடிக்கும் எனக்கு வந்து நிறைய பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டில் வந்து எஸ்பிபி பாட்டு யுவன் ஷங்கர் பாட்டு இது மாதிரி ஒவ்வொரு மியூசிக் டேரக்ட்ரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டுருப்பாங்க அதை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து ஓர் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சினா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஒரு பாட்டு பாடுவோம் அந்த பாட்டில் வந்து நம்ம யுவன் ஷங்கர் ராஜானா அவர் வந்து மியூசிக்கை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவார் என்ஜாய் பண்ணதுகப்புறோம் அந்த யுவன் பாஸே நான் என்ஜாய் பண்ணிட்டு அந்த யுவன் ஷங்கர் நான் அப்போவே வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நான் பாடுவேன் பாடும் போது என்னாகும் நம்மளுக்கு வந்து ஒ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நம்ம குறைஞ்சிக்கும் நம்ம வந்து அதுவும் பள்ளி பருவத்தில் வந்து நம்ம எப்போதும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைஞ்சிடும் குறைஞ்சதுக்கப்பறோம் நம்ம என்ன பண்ணுவோம் என்ஜாய்மெண்ட்டாக பாட்டு ப பாட்டு பாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிப்ரெஷனில் குறைஞ்சி அந்த பாட்டில் வந்து இல்லை எல்லாம் டிஃப்ரெண்ட்னு குறைஞ்சி ரொம்ப நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் அதுக்கப்புறோம் அது ஒரு இதாக இருக்கும் அது மாதிரி வேலை செய்யும் போதும் நம்ம பாடும் போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பாட்டு இருக்கும் போது அந்த டிஃப்ரெண்ட் பாடும் போது நான் பேசிக்காக நான் நல்லா பாட்டு பாட்டுக்கு படிப்பேன் படிக்கும் போது நம்ம வந்து இப்போ பசங்களுக்கு பிடிக்கும் ப பசங்களுக்கு பிடிக்கும் போது எல்லோரும் லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பாட்டில் வந்துட்டு க்ளாஸிக் பாட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் மெலோடி பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக பாடுவோம் பாடுறப்ப நம்மளுக்கு டிப்ரெஷன்லாம் குறையும் ஓவர் ஆளாக நம்ம பார்க்கறப்ப இன்னும் பாட்டு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாட்டு இருக்குது அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாட்டுலேயும் இப்போ எனக்கு இளையராஜா பாட்டு பிடிக்குன்னா இளையராஜா பாட்டு பாடுனதுக்கப்புறோம் நம்ம வந்து அதிகமாக லைக் பண்ணுற பாட்டு வந்து இது இளையராஜா பாட்டுன்னு சொல்கிறது இதுன்னா நிறையா பாட்டு நல்லா பாடி அதுக்கப்புறோம் அந்த மியூசிக் தம்ஸ் அப் பண்ணி அதுக்கப்புறோம் நிறையா ஆல்பம் பண்ணி நல்லா இது பண்ணுவேன் அப்புறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளிக்கூடத்தில் பாடும் போது பள்ளிக்கூட பசங்களுக்கு நம்ம பாடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த பாடுறது ரொம்ப பிடிக்கும் போது அந்த பாடத்தை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம ட்ரை பண்ணி அந்த மாதிரி பெரிய இடத்துல வந்து பாட்டுலாம் பாடுவேன்